நான் ஒரு இல்லத்தரசி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு மீதி நேரம் போக நான் மிஷின் வச்சிருக்கேன் துணி தைப்பேன் பக்கம் இருக்கிறவங்கள்லாம் எனக்கும் தச்சி கற்று தைக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க ஆனால் அதுக்கான வசதி இல்லை ஏன்னால் ஒரே மிஷின் தான் இருக்குது சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது பக்கம் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கவுர்மெண்ட்டில் சிறு குறு தொழில் செய்கிறதுக்கு அமௌண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலிசி இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் வாங்கிக்கலாமேன்னு அப்ளை பண்ணேன் கவுர்மெண்ட்டில் ஒரு சிறிய தொகை கிடைச்சிது அதை வச்சி ஒரு பத்து மிஷினு பக்கம் எங்கள் வீட்டு பக்கமே கொஞ்சம் எடம் இருந்துச்சு ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டு அதில் பத்து மிஷின் போட்டு பக்கம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கற்றுக் கொடுக்குறேன் அவங்களும் கற்றுக்குறாங்க